என்னோட சுற்றுலா பயணம்ன்னு பார்த்தா சின்ன வயசில் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினொரு வயது இருக்கும் அப்போது வந்து என்னோட குடும்பத்தோடு மைசூருக்கு போனேன் என்னோட என்னோட குடும்பம் அப்புறம் என் அம்மா என் அப்பா என் அக்கா அதுக்கப்புறம் என்னோட சித்தி பசங்கள் என என்னோட தம்பி என்னோட அக்கா என் தங்கச்சி அப்புறம் சித்தி சித்தப்பா இவங்களோட மைசூருக்கு போன நிகழ்வுகளெலாம் மறக்க முடியாது அங்கே நிறையவே இடம் இருக்குது மைசூரில் மைசூர் பேலஸ் சுல்தான் சமாதி அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் நாங்கள் சுற்றி பார்த்துருக்கோம் அதே மாதிரி என்னோட ஓய்வு நேரம் அப்படினு பார்த்திங்கனா நான் ஓய்வு நேரத்துக்கு எந்த இடத்த தேர்ந்தெடுப்பேன்னால் எங்களோட பாட்டி வீடு பாட்டி ஊருக்கு போயிருவோம் திருவாரூருக்கு போய் அங்கே முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே போய்விட்டு எங்கள் பாட்டியோட சந்தோஷமாக நான் ஓய்வெடுத்துக்கிட்டு அங்கேயே இருப்போம் அப்புறம் நண்பர்களுடன்னு எடுத்துக்கிட்டால் நண்பர்களோடு சென்னையில் நான் இருந்த வரைக்கும் சென்னையில் தான் நான் இருந்தேன் இவ்வளோ நாள் சென்னையில் இருந்த வரைக்கும் நான் அங்கே சண்டே சண்டே ஒரு மீட்டப் மாதிரி பிளான் பண்ணுவோம் ஞாயித்துக்கிழமை மீட்டப் பண்ணி ஒவ்வொரு இடத்த சூஸ் பண்ணுவோம் மெரினா பீச் போவோம் அங்கே போய் கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே எல்லாரோடு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு அதை அது ஒரு தனி ஃபீல்லாக இருந்துச்சு அப்புறம் அங்கே நிறைய மாலெலாம் இருக்குது விஆர் மால் போவோம் அப்புறம் ஃபோரம் மால் அங்கே போய் எங்களோட சந்தோஷத்தை அப்புறம் சந்தோஷமாக இருந்துவிட்டு ரீல்ஸ்யெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி